இப்பொழுதெல்லாம் ரொம்ப அதிகமாக இன்ஸ்டாகிராமு பேஸ்புக்கு டிவி இந்த செல்லு எல்லாம் ரொம்ப பயன்படுத்துகிறாங்க ஸ்மார்ட் ஃபோன் வந்த பிறகு ரொம்ப பணம்லாம் அனுப்புறதுக்கு தூரத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு பேசுறதுக்கு விசாரிக்கிறதுக்கு செல்லுலேயே நேர்முகமாக பார்த்து எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு நல்லது தான் ஆனால் சில சில பிரச்சனைகள் வந்து அதில் அசிங்கம் இருக்கிறதுனால நம்மளுக்கு சங்கடமாகவும் இருக்குது அதை சாதகமாக சொல்கிறத விட அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்